ஆ ஆமாம் மேம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சரிங்க ஆ கண்டிப்பாக மேம் இது எவ்வளோ அடி இருக்குது மேடம் இது

ஓகே மேம் எங்கிட்ட

ஆ ஆ சரி அதான் மேம் சிமெண்ட் வெலை பார்த்தீங்கன்னா வந்து முந்நூற்றி ஐம்பதுருவா இருக்குது ராம்கோ இருக்குது சங்கர் சிமெண்ட்டு நானூறுபா ஜே கே சிமெண்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபதுருவா மூட்டை சரிங்களா அது உங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னா எவ்வளோ காஸ்ட்லியாக சிமெண்ட் போடுறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கும் கல் வந்து வேறவங்கள்ட்டே பேசணும் அவங்க சொல்வாங்க எவ்வளோன்னு ஆ

ஆ ஆ ஆமாங்க மேஸ்திரிக்கு ஒரு நாளைக்கு ஆறுநூறுபா இல்லைன்னா எழுநூறுபா கொடுக்கணும் பொண் ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் அவங்க மேஸ்திரி பேசிக்குவாங்க அவங்க நேரில் வந்து பொண்ணுக்கு ஐந்நூறுவா நானூறுன்னு இருக்குதுன்னு இல்லை பண்ணிக்கலாம் அது எவ்வளோ பார்த்துட்டு கட்டுறப்ப நேரில் வந்து பார்த்தா எவ்வளோ என்னென்னு அப்படியே இடம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கட்டிக்கலாம் நீங்கள் வந்து எப்போது ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் ஆரம்பிக்கணும்

ம் ம் ம் ஆமாங்க இல்லைன்னா இல்லை இல்லை மேம் நாங்கள் எங்க எங்கக்கிட்டே நான் சொல்கிறேன் எங்கக்கிட்டே பசங்க இருக்காங்க பேசிவிட்டு ஆமாம் இல்லை காண்ட்ரக்ட் பேஸ்ல பண்ணிக்கிறோம் காண்ட்ரக்ட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூம் போட்டு கொடுத்துடுவோம் ரெண்டு ரூம் நல்லா நீட்டாக அந்தமாதிரி அவங்க நீங்கள் எதுவுமே சிமெண்ட்டு கம்பி கல் எதுவுமே வாங்க வேண்டியதாக இருக்காது எல்லாமே நாங்களே பார்த்துக்குவோம் இல்லை நீங்கள் எல்லாம் வாங்கி தர்றோம் நீங்கள் வெறும் டெய்லி கூலி வாங்கிக்கனா கூட வாங்கிக்கலாம் காண்ட்ரக்டாகவே ஆ ஆ ஓகே மேம் ஆ நாங்கள் நான் சாயங்காலம் போய் சிமெண்ட் கடையில் இதெல்லாம் எவ்வளோ எஸ்டிமேட் இருக்குதுன்னு ஒரு ஆவரேஜாக போட்டு கொடுத்துட்றேன் ம் ஆ ஓகே மேம் ஆ ஆ

ஆ ஓகே மேம் நான் வர்றப்போ இது உங்கள் நம்பர் தானே உங்கள் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வரட்டும்ங்களா

ஆ சரிங்க மேடம் ஆ சரி